இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் பீமாராவ் என்று சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கார் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியாவில் உருவாக்கினார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்த பிறகு தான் மக்களுடைய பல்வேறு வகையான நலத்திட்டங்களையும் பல்வேறு வகையான ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் பல்வேறு வகையான முற்றற் முன்னேற்றத்திற்கும் மனிதன் எப்படி வாழணும் மனிதனுடைய நன்மை தளத்தில் வாழக்கூடிய நிலைப்பாடுகளென்ன தீமைக்கு செல்லக்கூடிய மனிதனுடைய நிலைப்பாடு என்ன தீமைக்கு செல்லக்கூடியவன வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும் நன்மை தளத்துக்கு உருவான ஒரு மனிதனை எப்போ எவ்வாறு நிலை நிலைப்படுத்தினால் இன்னும் மனிதனுடைய நாட்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்கப்படும் மனிதனுடைய வளர்ச்சியும் சமூகத்துடைய வளர்ச்சியும் வளரும் போது நாட்டினுடைய வளர்ச்சி உண்மையாகவே வளர்த் வளர்க்கப்படுகிறது இதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நம்ம நினைவில் கொள்ளும்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் குறிப்பாக சட்டதிட்டங்களைக் கொண்டு வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு வகையான நிகழ்வுகளும் காவல்துறையிலேருந்து சட்ட உரிமைகள் சட்டத்திலிருந்து கோர்டிலேருந்து நாம் ஒரு மனிதனுடைய நன்மைக்கும் தீமைக்கும் வழி வகுக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் ஒரு நாட்டிற்கும் உள்ளே மனிதனுக்கு வித்தாக அமைகிறது அந்த விதத்தில் பார்க்கும் போது பல்வேறு வகையான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் அமைப்பு லீடர்ஸ் தலைவர்கள் உள்ளார்கள் அதைப் பார்க்கும் போது உதாரணமாக காந்திஜி நேரு இந்திராகாந்தி போன்றவர்கள் வந்து எண்ணற்ற ராணுவர்கள் நம் நாட்டுக்காக அரும்பாடு பட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் எண்ணும் போது நாம்மும் அவங்களை போல ஹண்ட்ரட் பர்சண்ட் நம்முடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் சரி பண்ண முடியிலேனாலும் நம்பளால் இயன்றது நம் நாட்டிற்கு உறுதுணையாகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி அடையும் அந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் ஒவ்வொரும் பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு நிலையிலேயும் சவாலை மேற்று மேற்கொண்டு பிரச்னைகளை தீர்க்கும் போது நாடு அமைதி அடைகிறது நாடு வளம் பெறுகிறது நாடு வந்து தன்னிறைவு அடைகிறது என்பது என்னுடைய கருத்தாக அமைகிறது